எனக்கு பிடிச்ச கேமு கேரம்போர்டுதாங்க அதில் வந்து பிளாக் பத்து காயினும் ஒய்ட் பத்து காயினும் ரெட் ஒரு காயினும் இருக்கும் அதில் வந்து பிளாக்குக்கு வந்து அஞ்சு பாயிண்ட்டும் ஒய்ட்க்கு வந்து பத்து பாயிண்ட்டும் ரெட்க்கு வந்து டுவென்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க அதுவே அதில் வந்து ரெட் போட்டோம்னால் ஃபாலோ போடணும் அது போடாமல் போட்டோம்னால் ரெட் கிடைக்காது பாயிண்ட் வராது நம்மளுக்கு ரெட்டுக்கான பாயிண்ட்டு அப்புறமேட்டுக்கு வந்து அதில் ஏரோ ஸ்கேலு ஸ்பேஸ்சு குழி வட்டம் முக்கோணம் எல்லாம் இருக்கும் ஒன்று ஒன்றையும் வாங்கணும் அப்புறமேட்டுக்கு என்ன ஓயஸ் ஏரோவில் வந்து நாலு ஏரோ இருக்கும் அந்த நாலு ஏரோவையும் இருபத்தி அஞ்சு பாயிண்ட் கொடுத்து ஒன்று ஒன்றா வாங்கணும் அப்புறம் நாலு ஸ்கேல் இருக்கும் அந்த நாலு ஸ்கேலையும் ஒன்று ஒன்றா இருபத்தி அஞ்சு பாயிண்ட் இருக்கும் அப்புறம் வந்து மைனஸ் போடாமல் அடிக்கணும் அப்புறமேட்டுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வாங்கணும்னால் அதுக்கு வந்து எழுபத்தி அஞ்சு பாயிண்ட் கொடுத்து வாங்கணும் நாலு ஸ்பேஸ் இருக்கும் அந்த நாலு ஸ்பேஸையும் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு கொடுத்து வாங்கணும் அப்புறம் குழி வந்து நாலு குழி இருக்கும் நாலு குழியும் நூற்றியஞ்சி பாயிண்ட் கொடுத்து வாங்கணும் அதுமாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து வாங்கணும் அப்புறம்மேட்டுக்கு வந்து உள்ள ஒரு வட்டம் இருக்கும் அந்த வட்டத்தில் இருக்கிறது வந்து நூற்றி இருபது கொடுத்து வாங்கணும் அந்த வட்டம் வாங்குன்னே அந்த வட்டத்தில் அடிச்சோம்னால் அந்த வட்டத்தில் விழுற காயின் எல்லாம் நம்பளுக்கு அப்புறமேட்டு அதுக்குள்ளே முக்கோணம் ரெண்டு கருப்பு வெள்ளை அது மாதிரி கலர் கலராக சேர்ந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இருக்கும் அந்த முக்கோணத்தை ஒன்று ஒன்று நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கொடுத்து வாங்கணும் அது கொடுத்து வாங்குன்னால் அப்புறம் ஒன்று ஒன்றா அப்புறம் நம்ம வச்சு வச்சு அடிக்க அடிக்க நம்ப ஏரோவில் ஸ்கேலு இந்த ஸ்பேஸு குழியில் நம்புளுதில் எதில் விழுந்தாலும் நம்ப அந்த காயினை எடுத்துக்கலாம் டேரைக்டாக குழியில் போடாமல் கூட இதுமாதிரி எடுத்துக்குன்னு வெள்ளாடுறதுனால் அந்த கேமு எனக்கு ரொம்ப பிடிக்கும்